எங்கல் ஊர் ஆலங்கொம்பு ஆற்றோத்துல தான் ஊர் இருக்குது அடிக்கடி சின்ன வயிசில் மீன் பிடிக்க போனது உண்டு வலை விட்டு தான் பிடிப்போம் சில டைம் தூண்டி போட்டு பிடிப்போம் பசங்களோடய அந்த மாதிரி பிடிக்கும் போது சில டைமு மீனுகலாம் வித்தியாச வித்தியாச மீனுகள் கிடைச்சிருக்கு அந்தமாதிரி கிடைக்கும் போது வலைவிட்டு பிடிக்கும் போது நானு எங்கள் மாமாலாம் பிடிக்க போகும் போது ஒரு இடத்துல பெரிய மீனாக ஒன்று கிடைச்சிது அது என்னென்னு கடைசியில் எடுத்து பார்க்கும் போது சுத்தம் பண்ணி எல்லாம் பக்கத்தில் போய் பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது அது மீன் கிடையாது பெரிய சைஸ் பாம்புன்னு அப்புறந்தான் அதை எடுத்து வெளியே விட்டுட்டோம் அதேமாதிரி வேறு இடத்துல நாங்கள் தூண்டி போடும்போது எதிர்பாராமல் ஒரு பெரிய சைஸ் மீன் கிடைச்சிது ஏன் லைஃப்லே ஃபஸ்ட் டைமு என் ஃப்ரெண்டுகளை யாருகளுக்கும் அந்தமாதிரி மீன் கிடைச்சதில்ல நீ வந்தால் இப்போ வேணா மீன் கிடைச்சிருன்னு சொல்லி அதுக்காவே என்ன கூட்டிகிட்டு போவாங்க சும்மாவது உட்காந்ட்ருன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நல்ல மீன் வரத்துலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியெலாம் இருந்தது மீனுகளும் ருசியாக இருக்கும் இப்போ வர்ற ட்ரைனேஜ் தண்ணியெல்லாம் கலக்கிறனால மீனுகள் டேஸ்ட்டும் இல்லை அந்தமாதிரி மீனும் கிடைக்கிறதில்ல